பஞ்சாயத்து நகராட்சியில் நம்ம தலையிட வேண்டிய விஷயங்கள் வந்து மண் அள்ளுறது இந்த ஏரிலெலாம் மண் அள்ளுவாங்கல்ல அது வந்து இல்லீகலாக நிறையா அள்ளிகிட்டு இருக்காங்க பொதுமக்கள் கேட்டால் பொதுமக்களுக்கு வந்து எல்லாம் இடையூறு ஏற்படுத்துகிறாங்க பொதுமக்களை வந்து அடிச்சுட்டு அடிக்கிறாங்க சேதப்படுத்துகிறாங்க பொ பொ பொதுமக்களோட பொருளை அப்புறம் அதே மாதிரி இந்த தண்ணி இல்லீகலாக எடுக்கிறது அப்புறம் இந்த குப்பையெலாம் கொண்டு வந்து கொண்டு வந்து ரோட்டிலே கொட்டிவிட்டு போய்விட்றாங்க அது வந்து பஞ்சாயத்துதான் பார்க்கணும் இது மாதிரி நிறையா சின்ன சின்ன பிரச்சினைக நிறையாவே இருக்குது இதை இதை கூட நகராட்சி பார்க்கலனா அப்புறம் என்ன இது இந்த மாதிரி பிரச்சினையதான் நகராட்சி அப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் பார்க்கணும் மண் அள்ளுற வேலை வந்து பஞ்சாயத்தும் நகராட்சியும் பார்த்தாதான் அந்த வேலை வந்து நிற்கும் நான் மற்றபடி இந்த மக்களெலாம் சொன்னாங்கன்னால் அது வந்து தற்காலிகமாக ஒரு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்ட மாதிரி ஒரு வாரம் நடக்காமல் இருக்கும் மறுபடியும் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் அள்ளுறது இன்னும் அதிகமாகும் நைட் டைமில் அள்ள ஆரம்பிச்சுருவாங்க இது மாதிரி நைட் டைமில் அள்ளும்போது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி எங்கேயா அவசரத்தில் வெளியே போனால் கூட அவங்க வந்து திருட்டுத்தனமாக லாரியில் அள்ளுறவைங்க வேகமாகதான் வருவாங்க நம்ம அந்த டைம் நம்ம வேக எந்த வண்டியும் வராதுன்னு நாம் போகும்போது அவங்களும் அதே வேகமாக வரும்போது யாராவது பார்த்துர போகிறாங்களோன்னு சொல்லி அவங்க வேகமாக வரும்போது இது மாதிரி ஆக்சிடென்ட் வந்து நிறையா நடக்கும் இந்த மாதிரி பிரச்சினைய வந்து பஞ்சாயத்தும் நகராட்சியும் நல்லா பார்த்தாதான் சீக்கிரம் நிற்கும் இந்த மாதிரிதான்